திருமணத்திற்கு வந்து மணமக்களுக்கு வந்து என்னென்ன எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து தமிழ்நாட்டில வந்து அந்த வரதட்சணை அப்படிங்கிறது வந்து இந்த காலத்திலவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது வரதட்சணை கொடுமைகள் வரதட்சணையால் கணவன் வந்து வரதட்சணை கொடுமை பண்ணி அந்த பெண் வந்து இறந்து போகிறது அந்த மாதிரி விஷயம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது பட் ஆனால் இதே வந்து கேரளா சைட்ல பார்த்திங்கன்னா அந்த மாதிரிஒரு இதுவே கிடையாது வரதட்சணையே கிடையாது பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்குறா மாதிரி தான் இருக்காங்க பட் இப்போ இருக்கிற சொசைட்டியில் சில இது வந்து இந்த காலத்து பசங்க வந்து வரதட்சணை வேணாம் அப்புடின் சொல்கிறாங்க பட் அவங்க அப்படி சொன்னாலும் அவங்க அவங்களோட பெற்றோர்கள் வந்து அத ஏத்துக்க மாட்றாங்க அப்படிலான் சொல்லாத அப்படின் தான் சொல்கிறாங்க ஆனால் வரதட்சணை வந்து இந்த இதிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது வரதட்சணை வாங்கிட்டு தான் இருக்காங்க வரதட்சணை கொடுமையும் நடந்துகிட்டு தான் இருக்குது அதை வந்து ஒரு சில மட்டும் வந்து வரதட்சணை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களே மாப்பிள வீட்டில் இருந்து அப்படி சொன்னால் கூட பெண் வீட்டுலேயிருந்து என் பொண்ணை வந்து சும்மா அனுப்ப மாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வரதட்சணைலாம் கொடுத்து தான் அனுப்பிட்ருக்குக்காங்க அந்த இது சம் வரதட்சணைங்குறது வந்து ஒரு இதாவே ச முறையாவே மாறிட்டு வண்டி செயின் சில டைம் கார் இல்லை இடோம் இல்லை வீடு அது போல் ஒவ்வொருத்தவங்க தன் வசதிக்கேற்ப வந்து செஞ்சிகிட்ருக்காங்க பொதுவாக சாதாரணமாக நடுத்தர வீட்டு மக்கள் வந்து ஒரு பைக் அப்புறம் செயின் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நகைகள் அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க இது வந்து ஒவ்வொரு இதுவும் வேரியண்ட் ஆகுது ஒரு சில இடத்துல வந்து லவ் பண்றவங்க மோஸ்ட்லி இதெல்லான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இருந்தாலும் வரதட்சணைங்குறது வந்து காம்மனாக வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது